காந்தி ஜவஹர்லால் நேரு ராணி லஷ்மிபாய் வ உ சிதம்பரம் பிள்ளை காமராஜர் பகத்சிங் பாரதியார் ஈ வே ராமசாமி சுபாஸ் சந்திர போஸ் சுவாமி விவேகானந்தர்